ஹலோ அண்ணா விநாயகர் டிராவஸுங்களா நான் பல்லடத்துலேருந்து பேசுறேங்கணா அண்ணா எனக்கு ஒரு கார் வேணுங்கணா இப்போது வெளியூர் போகிற மாதிரிங்க மதுரை போகிற மாதிரிங்க ஒரு ஏழு பேர் போகிற மாதிரி வண்டி கிடைக்குங்ளா ஆமாங்கணா நாளை நாளைக்கி போகிற மாதிரி இருக்குங்கணா காலையில் நேரத்திலே கிளம்புற மாதிரி இருக்குங்க போய்ட்டு நைட் வர மாதிரிங்க அங்கே இருக்க கோயில் இதிலெல்லாம் போகிற மாதிரி உங்கக்கிட்ட எந்த மாதிரி வண்டியெல்லாம் அவைலபுளாக இருக்குங்கணா குவாலிஸ் இருக்குங்களா பொலீரோ டெம்போ டிராவலர் அந்த மாதிரி வண்டிகள்லாம் இ உங்கக்கிட்ட இருக்குங்களா ஏழு பேர் உட்கார்ற மாதிரினா எது சரியாக இருக்குங்கணா ஓ சரி சரிங்க அப்புடின்னா ஏழு பேரு உட்கார மாதிரினால் குவாலிஸ்ஸே சரியா இருக்குங்களா சரிங்க ஓகே காலையில் நேரத்தில் டிரைவரு நல்ல டிரைவர் அனுப்பு அனுப்பி விடுங்க காலையில் எத்தனை மணிக்கிங்கணா கிளம்ப முடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுனா இங்கே இருந்து எவ்வளோ நேரம் ஆகுங்கணா மதுரை போறதுக்கு ஓ சரி சரிங்ணா ஓகே அப்புடின்னா காலையில் ஒரு நாலு மணிக்கு கிளம்புனாலும் ஒரு ந அஞ்சு மணி நேரத்தில் போயிடலா இல்லைங்கண்ணா ஓகே ஓகேங்க அப்புடின்னா நைட்டும் அதே மாதிரி லேட்டாக ஆகுங்கணா வர்றதுக்கு ஸோ அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க கோவிலுக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்குங்க ஒரு ரெண்டு மூணு கோவில் போகணுங்க ஸோ நல்ல டிரைவராக பார்த்து அனுப்பி விடுங்க சரிங்களா ஓகேங்கணா நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி ஏழு பேர்த்துக்கு கா கார் கன்ஃபார்ம் பண்ணிருங்க சரிங்ளா குவாலிஸுங்ணா தேங்க்யூ தேங்க்யூங்கணா ஓகேங்க